கலைத்திறன் நல்லா நிறைய பேர் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க பாட்டுப் பாடுவாங்க கவிதை எழுதுவாங்க புக்கு எழுதுவாங்க அப்படி நிறைய படைப்பாற்றல் உள்ளவங்க வந்து தமிழக மக்கள் தமிழ் மக்கள் வந்து இந்த

பொங்கல் சமயத்தில் இந்த கோலப்போட்டி ஒன்று நடத்துவாங்க எங்கள் ஊரில் பாதி இடம் கோலப்போட்டியாகதான் இருக்கும் அவ்வளோ பேர் வந்து கோலம் போட்டுருப்பாங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அந்த திறமைலாம் வந்து நம்ம இதெல்லாம் டெய்லியுமா பொங்கல் பொங்கல் பொங்கல் நடத்த முடியும் வருஷத்துக்கு ஒரு நாள் நடக்குதுனா அவ்வளோ சிறப்பாக எல்லா மக்கள்லாம் வந்து கோலம் போடுவாங்க அதுமாதிரி இந்த விளையாட்டுப் போட்டி நடத்துகிறாங்கனா ஒரு குழுவாக சேந்திருப்பாங்க அந்தக் குழு குழு குழுவாக இருக்கிறத வந்து எப்பயும் வந்து தமிழக மக்கள் வந்து தனித்துவிட்டாலும் வந்து திருப்பி ஓடிவந்து குழுவில் குழுவாகதான் இருப்பாங்க ஏன்னா குழுவாக சேர்ந்து எது செஞ்சாலுந்தான் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு குழுவாக இருப்பாங்க புத்தகள்லாம் நிறைய பேர் புத்தகம் எழுதுகிறாங்க கவிதை எழுதுகிறாங்க நல்ல உழைப்பாளிகள் தமிழ்நாட்டு மக்கள் வந்து நல்ல உழைப்பாளிகள் ட்ராயிங் வரையிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த நான் வந்து வியக்கிற விஷயம் என்னென்னா இந்த பாலம்கட்ற கட்டிட தொழிலாளர்கள நெனைச்சிதான் நான் ரொம்ப வியப்பேன் ஏன்னா அவங்கள்லாம் எப்படி இந்த பாலத்தெல்லாம் கட்டுறாங்க இவ்வளோ பெரிய இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு நான் யோசனை பண்ணுவேன் இந்த வீடு அழகா அழகாக கட்டியிருந்தாங்கனா அந்த கொத்தனார் நான் நெனைச்சி தேங்க்ஸ் சொல்வேன் வீடு இவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காரு பார் இவருக்கெல்லாம் எப்படிதான் இந்த மூளைலாம் வேலை செய்யும் அங்கங்கே அதை அதை வச்சு கரெக்டாக கட்டியிருக்குறாரு நல்லா இருக்குது ஏன்னா கிராமத்திலலாம் வந்து இந்த இன்ஜினியரு வாஸ்து அதெல்லாம் பாத்தெல்லாம் கட்டமாட்டாங்க அந்த ஊருக்கு ஒரு கொத்தனார் இருப்பார் அவர் அங்கே இருக்கிற வேலைய செஞ்சிக்குவார் அவங்களுக்கு முன்னெல்லாம் வந்து சும்மா ஒரு ஒரு வீடுனா ஒரு ஹாலு ஒரு சமையக்கட்டு ஒரு மாடம் அப்படிதான் இருந்திச்சு ஆனால் இப்போல்லாம் வந்து கிராமத்தில் இருக்க வீடும் ரெண்டு பெட் ரூம்மு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ஒரு டைனிங் ஹாலு முன்னாடி அது பேர் என்ன துளசிமாடம் காமௌண்ட் சுவர் அதோடுதான் வந்து இப்போ கிராமத்திலேயுமே வீடு வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப ஆனால் அதே கொத்தனார் அதே கொத்தனார்தான் அந்த கிராமத்தில் இருக்கிற கொத்தனார்தான் இவ்வளோ அப்போ இவருக்கு வந்து இவ்வளோ நாள் இது தெரிஞ்சிருக்குது இவ்வளோ நாள் மக்கள்கிட்ட ஏன்பா இப்படி செய்யல அப்படின்னு போய் கேட்டோம்னா நம்மளுடைய தேவைகள் அப்போது வந்து கம்மியாகதான் இருந்திச்சு யாரும் விரிவாக பெருசாலாம் எதிர் பாக்கலை மக்கள் இப்போதானே எதிர்பாக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இவ்வளோ திறமையை வந்து உன்ட்ட ஒளித்து வச்சுருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் நான் வந்து வியக்கிற ஆள் வந்து இந்த கொத்தனாருங்கள்லாம் வந்து உண்மையாகவே நான் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட வியப்பேன் எப்பிட்றா இவங்கள்லாம் இந்த வேலைய செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு